எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணுற மோர் குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த மோர் குழம்பு வந்து ஃபர்ஸ்ட்டு அது பண்ணறதுக்கு வந்து நல்லா புளித்த தயிர் எடுத்துக்கணும் அந்த புளித்த தயிர் எடுத்துக்கிட்டு அந்த புளித்த தயிரில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு நல்லா போட்டு இதை நல்லா மோர் மாதிரி கடைஞ்சிக்குணும் தயிரை அதுக்கு அப்புறம் கடைஞ்சத ஒரு ஓரமாக வச்சுட்ணும் அது அப்புறமேட்டா அரிசி சீரகம் அப்புறம் சாம்பாருக்கு போடுற பருப்பு இருக்குமெல அந்த பருப்பு இது மூணுத்தையும் சேர்த்து ஊறவச்சு வச்சுட்ணும் துவரம்பருப்பு அந்த துவரம் பருப்பு மூணுத்தையும் சேர்த்து ஊறவச்சு வச்சுட்ணும் ஊறவச்சு வச்சு கொஞ்சம் நாள் நல்லா ஊறினத்துக்கு அப்புறம் வந்து காலையில் ஊறவச்சு வச்சுட்ணும் அதுக்கு அடுத்து வந்து ஒரு நைய் ஒரு சாயங்காலம் சாயங்காலம் கூட வேணாம் மணி ஒரு ரெண்டு இல்லை அந்த மணிக்கு வந்து எடுத்து அதை ஊறவச்சு வைச்சத அரைச்சு கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைச்சா நல்லா கொதிச்சுகிட்டே இருக்கும்போது அதில் வந்து அந்த கடைஞ்சி வச்சுருந்த தயிரை ஊற்றி நல்லா அதுக்கு ஒரு நல்லா ஒரு கொதி வந்தோவுனே அது நம்ம வந்து நம்ம ஒரு ஏதோ ஒரு காய் எடுத்துக்கலாம் ஒன்று முருங்கைகா எடுத்துக்கலாம் இல்லை வெண்டைக்கா எடுத்துக்கலாம் இல்லாட்டி வந்து வெள்ளை பூசணி எடுத்துக்கலாம் இந்த மூணு காயில் ஏதாவது ஒரு காயைதான் நான் மேக்சிம் யூஸ் பண்ணுவேன் நான் மேக்சிமம் எது யூஸ் பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் போடுவேன் வெண்டைக்கா நல்லாயிருக்கும் இதை வந்து அரிஞ்சு அதை போட்டு அதுக்கு அதை விட அதை தாளிச்சு போட்டுகணும் தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதுக்கு அப்புறம்மேட்டா கொஞ்சம் வந்து கடுகு அப்புறம் மேட்டா கொத்தமல்லிக்கு ச்சீ கருவேப்பில்ல இதெலாம் போட்டு அதை நல்லா தாளிச்சு எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்